என்னை பொறுத்த வர குழந்தைங்களுக்கு வந்துட்டு டிராயிங் இல்லைனா பெயிண்டிங் கத்துக்கிறதுக்கு சரியான வயதுன்லாம் இல்லை அவங்க சின்ன குழந்தைலேருந்தே அதல்லாம் கத்துகிட்டுதான் வராங்க எப்படி சொல்றேனா அவங்க சுவத்துல கிறுக்குறாங்க நம்ம பெயிண்ட் அடிக்கிறப்போ அவங்களும் கூட வந்து பெயிண்ட் பண்றதுன்னு சொல்கிறாங்க அதுலாம் நம்மளோட ஆர்வந்தான் இதுக்கு இதுதான் வயசுன்ட்டு இல்லை அவங்க இப்போது சின்ன வயதுல வந்துட்டு கிறுக்குறதை அவங்க பெருசாக ஓவியராக ரவிவர்மர் மாதிரி ஓவியர் கூட ஆகலாம் அதல்லாம் வந்துட்டு நாம உங்களுக்கு இதுதான் சரியான வயசு அப்படின்ட்டு கரெக்ட் தான் இப்போ நடக்கிறதுக்கு இதுதான் கரெக்ட் வயசு அவங்க வண்டி ஓட்டுறதுக்கு இதுதான் கரெக்ட் வயசு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சின்ன வயசுலலேருந்து எப்படி சொல்கிறது இப்போ நாம வயிற்றுல இருக்கும்போதே வந்துட்டு அவங்களுக்கு நாம சொல்கிறதெல்லா கேட்கும் அப்போருந்து கூட அவங்க கத்துக்கிறாங்க அது இவ்வளோ இதுதான் வயசு இதுதான் வயசுன்ட்டுலாம் எதுவுமே கிடையாது அவங்க வந்துட்டு இப்போ நம்ம ஒன்னு சின்ன வயதுல கத்துக்கிட்டோம்னால் அது அவங்க கரெக்ட்டான முறையில் கத்துகிட்டு பெருசாகிட்டு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில வந்துட்டு ஒரு பெரிய இதுவாக அவங்களுக்கு கிடைக்கும்